ஆ கணேஷ் டிராவல் ஏஜென்சிஸ் ஆ அண்ணா நான் நேற்று மதுங்கிற பேரில் கார் புக் பண்ணியிருந்தேன் ஆமாம் நேற்று காலையில் ட்ரிப் சொல்லியிருந்தேன் ஈவினிங் வரையும் கார் புக் பண்ணியிருந்தேன் ஆமாண்ணா இங்கேயிருந்து தஞ்சாவூருக்கு தான் ட்ரிப்பு தஞ்சாவூர் கோயிலுக்கு அப்றம் அங்கே பூங்காவுக்குலாம் போயிட்டு வந்தோம் உங்கள் காரில் தான் போனோம் ஆ கார்லாம் கரெக்டாக வந்துடுச்சிண்ணா டைம்க்கு கரெக்டாக வந்துடுச்சு டைம்க்கு வந்து விட்டுடுச்சு ஆ டிரைவர் பேர் குமார்னு சொன்னாங்க என்ன பிரச்சனைனா டிராவல்லாம் ஓகேண்ணா ஆனால் கார் தான் ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு சீட்லாம் கிழிந்து இருந்துச்சு ஒரு ஆள் உட்காரவே முடியல நாங்கள் மொத்தம் அஞ்சு பேருக்கு கார் புக் பண்ணியிருந்தேன் ம் ஆமாண்ணா ஒருத்தங்க வந்துட்டு சீட்டில் உட்காரவே முடியல மடியில் தான் அம்மா மடிலயே தான் உட்காந்துட்டு வந்தாங்க அஜ்ஜஸ்ட் பண்ணி தான் அண்ணா போனோம் நீங்கள் சொல்கிறது புரியுது அதுக்குன்னு எவ்வளோ தூரம்ண்ணா அஜ்ஜஸ்ட் பண்ணிகிட்டு போயிட்டு வர முடியும் இங்கேருந்து தஞ்சாவூர் வரையும் போயிட்டு ரிட்டன் வர வரையும் அஜ்ஜஸ்ட் பண்ணி தான் வந்தோம் ஆ உங்கள்ட்ட சொல்லணும்ல இந்த மாதிரி இருந்துச்சுன்ட்டு அதனால தான் சொன்னேன் ஆ ஆமாண்ணா டிரைவரும் எதுவும் அதிகமாக கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை ம் ஆமாண்ணா அதை மட்டும் நீங்கள் என்னென்னு கொஞ்சம் பார்த்து வைங்க எப்போதும் உங்கக்கிட்ட தான் புக் பண்ணுவோம் அப்போல்லாம் நல்லா தான் இருக்கும் இந்த தடவை தான் அண்ணா கொஞ்சம் சரியாக இல்லை நீங்கள் கொஞ்சம் என்னென்னு பார்த்து சரி பண்ணுங்க அடுத்தடவை இந்த மாதிரி ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க சரிண்ணா ஓகேண்ணா